இப்போ டூர் போகிறதுக்கு ஒரு கேப் புக் பண்ணிணோம் புக் பண்ணிவிட்டு அது ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா அங்கே போய்விட்டு சரி இதை முடிச்சுட்டு வாங்க வேறு இடத்துக்கு போய்விட்டு வரலாம் அப்டினு சொல்லி ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அப்படி போய்விட்டு வரறேன் அப்படின் சொல்லிட்டு போனார் இன்னுமே வரல அந்த கேப் புக் பண்ண அந்த கேப்காரரு அதனால் ஒரு ஆட்டோவை பிடிச்சி இன்னொரு கோயிலாண்ட போனோம் இன்னொரு கோயிலாண்ட போனதுமே அந்த கேப்காரரு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி நான் வந்துவிட்டேங்க நீங்கள் எங்கே இருக்கிறீங்க ஆள் இல்லை பார்த்தோம் அப்படின் சொன்னாங்க சரி உங்களுக்கு ஃபோன் பண்ணிணோம் ரீச் ஆகல அப்படின் சொல்லிவிட்டு நாங்கள் ஆட்டோ பிடிச்சி இன்னொரு கோயிலாண்ட போனோம் அங்கே வாங்கன்னு சொல்லிவிட்டோம் சொன்னதுக்கு சரிங்க நான் வந்துவிட்றோம் இப்போ டபுள் சார்ஜ் எங்களுக்கு ஆட்டோவுக்கு போய்விட்டு அவங்க ச கேப் புக் பண்ணிவிட்டு இது எல்லாமும் டபுள் சார்ஜ் ஆகிடுச்சு சரி பரவாயில்லை போய்விட்டு இன்னொரு கோயிலாண்ட போனோன்னால் ஆட்டோவில் போனால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும்னு சொல்லிவிட்டு அவங்களே ஆட்டோக்காரரை கட் பண்ணிவிட்டு கேப் புக் பண்ணதிலே போய்விட்டோம் போய்விட்டு அப்படியே ஒரு மூணு மூணுக்கு ஒரு பீச்சுக்கு போனோம் பீச்சுக்கு போய்விட்டு அதுக்கப்புறம் மஹாபலிபுரம் போனோம் அங்கே போய்விட்டு அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் போய்விட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கோயில் எல்லாம் போய்விட்டு தங்க கோயில் போகலாம் அங்கெல்லாம் சுற்றுலா பார்த்துட்டு அங்கே இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அங்கே ஆகும் ரெண்டு மணி நேரம் அப்படியே எல்லாம் பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு ஒரு ஆளாக பிரிஞ்சு போகிறாங்க அவங்களெல்லாம் சேர்த்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து எல்லாம் சேர்த்து போகிறதுக்குள்ள டைம் ஆகிடுது இன்னொரு கோயிலாண்ட அங்கேயும் போனோம் அங்கே போய்விட்டு எல்லாம் ஜாலியாக பார்த்துட்டு காஞ்சிபுரம் போனோம் காஞ்சிபுரம் போய்விட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு திருப்பினோம் திருவண்ணாமலை வரணும் அப்படினினுட்டு போனோம் அங்கே போய்விட்டு அங்கே ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆகிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்து கேப்காரரு தூங்கிக்கிட்டார் சரி இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுக்கலாம் இருங்க அப்படின்னு சொன்னார் சரி அப்படியே பார்த்துட்டு வரலாம் இன்னொரு பத்து நிமிஷம் தான் பார்த்துட்டு வரலாம் அவரும் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படினு சொல்லிட்டு நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே இப்போ பார்த்துட்டு திருவண்ணாமலை வந்தோம் திருவண்ணாமலை வந்துட்டு அங்கே போய்விட்டு அப்படியே ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு அங்கே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் நல்லா இருந்தது கோயில் எல்லாம் நல்லா உள்ள போய்விட்டு நல்லா சுற்றுலா பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிணோம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மலையனூர் வந்தோம் மலையனூர் வந்துட்டு அங்கே ரொம்ப நல்லா இருந்தது போய் பார்க்குறதுக்கு அதுக்கு முன்னே கூட்டமாக இருக்கும் அமாவாசை நாளில் அமாவாசை நாளில் கூட்டமாக இருக்கிற போது அம்மாவை வந்து பார்க்க முடியாது தரிசனத்தை பார்க்க முடியாது ஃப்ரீயாக இருக்கிற டைமில் போனோன்னால் நல்ல பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அதில் பிரச்சின இல்லை அப்படியே போய்விட்டு மறுபடியும் காஞ்சிபுரம் வர்றதுக்கு முன்னாடி பாளையத்து அம்மன் கோயிலுக்கு போனோம் பாளையத்து அம்மன் கோயிலுக்கு போய்விட்டு அங்கெல்லாம் பார்த்துட்டு அங்கே போவோம் மாமூலாக போவோம் போனாலும் கேப் புக் பண்ணதுனால் சரி ஃப்ரீயாக அப்படியே டேரெக்டாக வந்துட முடியாது இன்னொரு ஊருக்கு போய்விட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் கருமாரி அம்மன்புரம் அப்படி போனோம் அங்கே போய் பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அது ஒரு மணி நேரம் நல்லா என்ஜாய் பண்ணிணாங்க பசங்களாம் ஜாலியாக கூட வந்தவங்களாம் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிணாங்க அதுக்கப்புறம் பைரவர் கோவிலுக்கு போனோம் பைரவர் கோவிலுக்கு போய்விட்டு அதெல்லாம் சுற்றுலா பார்த்துட்டு அதெல்லாம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அது உள்ளே சாமி சிலைங்க பைரவர் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணிணோம் நல்லா இருந்தது